எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு மூணு மூணு ரெண்டாயிரத்தி ஒன்பது பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி ஆறு இருவத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி ஆறு இருவத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி ரெண்டு